ராக் க்ளைம்பிங் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் கொடைக்கானலில் தான் பார்த்தேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அதே மாதிரி சூப்பராக இருந்துது அதே மாதிரி கொஞ்சம் பயமாகவும் ஃபீல் பண்ணேன் எப்படின்னா அதில் எப்படி ட்ரை பண்ணுறாங்கன்றது ஒன்று ஸோ அதுக்கு இது எப்படி அவங்க வந்து பண்ணணுன்ற தாட் அவங்களுக்கு உருவாச்சின்னு தெரியல ஸோ அதே மாதிரி ஒரு டீம் பில்ட்டிங் இருந்துது அதில் ஸோ ஒருத்தர் வந்து ட்ராப் ஆனால் இன்னொருத்தர் வந்து அதை பேக்கப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க பட்டு கொஞ்சம் பயமாக இருக்கு ஸோ எப்படி அது செக்யூர் பண்ணுறாங்கன்றது ஒரு விஷயம் பட்டு த்ரில்லிங்காக தான் என்ஜாய் பண்ணேன் அந்த மொமெண்ட்டை